இந்தியாவில் நிறைய லேங்வேஜஸ் இருக்கு ஃபார் எக்ஸாம்பில் ஹிந்தி இங்கிலிஷ் தெலுங்கு மலையாளம் தமிழ் கன்னடம் குஜராத்தி பெங்காலி அப்படின்ட்டு வேரியஸ் லேங்வேஜஸ் இருக்கு என்டயர் லேங்வேஜஸ்லாம் ஒவ்வொரு ஸ்டேட்டும் ஒவ்வொரு லேங்வேஜ் வந்து பேசுவாங்க ஃபார் எக்ஸாம்பில் தமிழ்நாட்டில் தமிழ் பேசுவாங்க கேரளால மலையாளம் பேசுவாங்க தெலுகு வந்து ஆந்திரப்பிரதேஷில் பேசுவாங்க கன்னடம் கர்நாட்டக்கா தென் ஹிந்தி வந்து டெல்லியில் பேசுவாங்க குஜராத்தி குஜராத்தில் பேசுவாங்க இந்த மாதிரி வேரியஸ் வேரியஸ் நம்பர் ஆஃப் லேங்வேஜஸ் வந்து பேசுவாங்க காமனாக ஒரு லேங்வேஜ் வந்து இண்டியா ஃபுல்லாக பேசுறது வந்து இங்கிலிஷ் அண்ட் ஹிந்தி ஸோ இங்கிலிஷ் வேணா நம்ம கற்றுக்கிட்டோனா நாட் ஒன்லி இன்சைட் இண்டியா நம்ம எங்கியாவது வெளி ஊருக்கு போனாலும் வெளி நாட்டுக்கு நம்ம டிராவல் பண்ணாலும் நம்மளோட கம்யூனிகேஷனுக்கு இங்கிலிஷ் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஹிந்தி கத்துக்கிட்டோம்னா இன்சைடு இண்டியா நம்ம எந்த ஊருக்கு போனாலும் எந்த ஸ்டேட்டுக்கு போனாலும் ஹிந்தி வந்து மேண்டேட்ரியாக மோஸ்ட்லி எல்லோருமே கற்று வச்சுருப்பாங்க ஸோ வித் ஹெல்ப் ஆஃப் லேர்னிங் ஹிந்தி நம்ம நல்லா கம்யூனிகேட் பண்ணலாம்